நம்ம ஊர்ல விட கிராமத்தில் இந்த மாதிரி படிக்காத பிள்ளைங்கள் ந நிறையா இருக்காங்கள் இப்போ கொத்தனாரோ ஒரு எலக்ட்ரிஷனோ எந்த வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் அவங்க குலந்த படிக்க முடியலை படிக்க வைக்க முடியலை அப்படின்னா அந்த பிள்ளைங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடுறாங் க அங்கே அந்த பிள்ளைங்கள் சும்மா இருக்க சும்மா இருக்க கூடாது அப்படின்றதுக்காக அவங்க வேலை பார்க்குறவங்க குழந்தைய இதை எடு அதை எடுன்ற அதை மாதிரி வேலை சொல்கிறனால பிள்ளைங்களுக்கு வந்து அந்த படிக்கிற எண்ணம் போயிருமோன்னு பயமாக இருக்குது இப்போ இந்த அரசாங்கம் என்னன்னா சலுகை வந்து பண்ணணும் இப்போ குழந்தைங்க வந்து நிறையா பிள்ளைங்கள் குழந்தை தொழிலாளர் கடைக்கு போகிறாங்க ப இது சுவீட்டு கடைக்கு து துணி கடைக்கு இந்த மாதிரி நிறையா கடைக்கு பிள்ளைங்கள்லாம் போகிறாங்க ஏன் போகிறாங்க அவங்க வீட்டில படிக்க வைக்க முடியலை காசு அவ்வளோவா இல்லை அவங்களுக்கும் வேலை இல்லை அதனால அவங்க படிக்க வைக்க முடியல இப்போ இந்த ஊர்ல வந்து நிறையா படிக்காத பிள்ளைங்கள் நிறையா இருக்குங்க நானும் நிறையா பேர்த்த பார்த்துருக்கேன் இந்த கட்டடத்தில் வேலை பார்க்குற பிள்ளை கல் அள்ள ஜல்லி அள்ள மண் இந்த வேலையை பார்க்கறதுனால ரொம்ப பிள்ளைங்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு எதாது ஒரு சலுகை மாதிரி கொடுத்து ஃபீஸோ இல்லை எதுன்னாலும் ஸ்கூல் அர அரசாங்கம் ஸ்கூலாக பார்த்து கம்மியாக அந்த செலவு பண்ணுற மாதிரி நீங்கள் பார்க்குணும் பிள்ளைங்கள் அப்போ தான் நல்ல படிப்பாங்கள்